ஹலோ அண்ணா ட்ராவல்ஸு ட்ரைவருங்களா என்னெண்ணா நீங்கள் நீங்கள் சொன்னது ஒரு ரேட்டா இருக்குது இப்போது கேட்குறது ஒரு ரேட்டா இருக்குது நாங்க ஒரு இங்கேருந்து ஒரு கோபிக்கு போயிட்டு வரதுக்கு இவ்ளோ அமௌன்ட் கேட்டால் எப்படிண்ணா அதுக்கு கம்முனு நாங்கள் பஸ்ஸுலே போயிட்டு வந்துருலாமாட்டம் தெரியுது அண்ணா இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறிங்ண்ணா ஆனால் மற்ற காரு டேக்சி விட உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்ளே சரிண்ணா நான் வேணால் உங்கள் ஏஜென்சிமிடம் வந்து நான் புகார் லெட்ரு எழுதிக்குடுக்குறண்ணா புகார் குடுத்துட்டு வந்துடுறன் நானு வந்து இதுமாதிரி வந்து இந்த ட்ரைவரை வந்து நீங்கள் சொன்னது ஒரு ரேட்டு புக் பண்ணும்போது ஆனால் இப்போது ஒரு ரேட்டு கேட்குறிங்கன்னு சொல்லி நான் புகாரு குடுத்துறண்ணா இல்லை நான் உங்களுக்கு பணம் கொடுக்குலிங்னா நா வந்து உங்கள் கிட்ட புகார் எழுதி கொடுத்துட்டு புகார் சொல்லிட்டு உங்கள் ஏஜென்சிக்கு டேரெக்ட்டா நான் பணம் கொடுக்க முடியாது நீங்கள் போய் ஏஜென்சிட்ட சொல்லுங்கள் நான் வந்து உங்களை பற்றி புகார் சொலகிறேன்